நான் தமிழ் பேசும்போது சிரமப்பட்டதில்லை அதனால தமிழ் நல்லா வரும் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சங்காட்டி தமிழலாம் நல்லா பேசுவேன் எழுதறக்கும் சிரமம் இல்லை நல்லா எழுதுறது எழுதுகிறது நல்லா எழுதுவன் தமிழ் வந்து தாய் மொழினால அதில் வந்து நல்லா பேசி எந்த சிரமமும் இல்லை தமிழ் மொழி பேசகிறது